நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐந்து ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது மூணு ஏழு இரண்டாயிரம் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது